நான் சிலைய உருவாக்கினது இல்லை ஆனால் சிலை உருவாக்குகிறவங்கள நான் பார்த்துருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சிலைய உருவாக்குகிறாங்க அந்த சிலைய உருவாக்கும் போது அவங்க சில ப்ராசஸ் இருக்குது அது வந்து தெய்வீகமாக சுத்தமாக வழிபடணும் அதை செய்யணுங்குகிறதுக்காக அவங்க விரதம்லாம் இருந்து நல்லா சுத்தமாக அந்த சிலைய செய்யணுங்கறதுக்காக நிறைய பிரார்த்தனை செஞ்சு அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ப்ராஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதை கூட்டிகிட்டு போகும் போது அவங்களோட முழு கவனம் அதில் வச்சி அந்த சிலைய உருவாக்குகிறாங்க அந்த சிலைய உருவாக்கும் போது சின்னதாக ஒரு மிஸ்டேக் வந்தால் கூட அந்த பிள்ளையார் சிலைங்கி இங்கிறது அது குபேரன் சிலையா மாறிடும் அதனால் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு பிள்ளையார் சிலையாக இருந்தாலும் அதில் எந்த வித ஒரு சின்ன துளி மிஸ்டேக் கூட வராமல் அது பார்த்து பார்த்து வடிவமைக்கிறாங்க அவங்க அதை எடுத்துக்கும் போது அந்த சிலைய செஞ்சி முடிகிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று அதை அவங்க அழகாக செஞ்சி முடிக்கிறாங்க கடவுளுக்குன்னு அதை எடுத்துகிட்டு போய் அதை செய்ய ஆரம்பித்து எடுத்துகிட்டு போய் வைக்கிறப்ப அது ரொம்ப அழகாக இருக்குது பார்த்து ரசிக்கிறவங்களுக்கு அழகாக இருக்குது ஆனால் அதை செஞ்சி முடிக்கும் போது அதை செய்கிறதோட கஷ்டம் அவங்க அவங்க பண்ணும் போது நான் பார்த்துருக்கேன் கடவுளை வந்து லாஸ்ட்டில் நம்ம வழிபடும் போது அந்த சந்தோஷத்தை நமக்கு அவங்க தந்துருக்காங்க இன்னும் நிறைய ஆர்ட்டிஸ்ட்லாம் இருக்காங்க இந்த சிலைய செய்கிறதுக்கு தத்துருவமாக பார்க்குறதுக்கு அப்படியே செஞ்சு முடிப்பாங்க அது வந்து எவ்வளோ அதை கஷ்ட படுறாங்க அப்படின்னு அது அவங்க செய்யும் போது நான் பார்க்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது